எங்கள் வீட்டில் வந்து ரோஜா செடி வெச்சிருக்கோம் மல்லிகை செடி வெச்சிருக்கிறோம் மாமரம் வெச்சிருக்கிறோம் எலுமிச்சம் செடி வெச்சிருக்கிறோம் அதுக்கெல்லாம் வந்து நல்ல விதமாக தண்ணி விட்டு வளர்த்துட்டு வரோம் ஒட்டு ரகங்கிறது வந்து அந்த ரோஜா செடியை வெட்டி மறுபடி அதையும் நம்ம வேறே பக்கம் நட்டு வெச்சோம்னால் அது வந்து மறுபடியும் தழைஞ்சிக்கும் வெட்டுரகங்கறது அந்தமாதிரி நாங்கள் நிறையா செஞ்சிருக்கிறோம் இது எல்லா செடிகளுமே அதேமாதிரி காய்கறி காய்கறி செடி ஒட்டுரகம் இருந்தால் வைப்போம் இல்லைன்னா வந்து இயற்கையாக வர மாதிரியே வெச்சிருக்கிறோம்